பொதுவாக டான்ஸ் ஆடும் போது ஏன் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி உணர்கிறோம்னா நமக்கு வந்து அந்த பாட்டு சோகமான பாட்டாக இருக்கட்டும் சந்தோசமான பாட்டாக இருக்கட்டும் குத்து பாட்டாக இருக்கட்டும் அதை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம நடனமும் சேர்ந்து ஆடுங்கும் போது இன்னும் நமக்கு வந்து ஒரு ஒரு ஒடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் பொதுவாக இப்போ உள்ள பசங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ இதாக வேலை செய்றது கிடையாது ஐடி டிப்பார்ட்டுமெண்ட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உட்காந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லேப்டாப்லேயே தான் உட்காந்துட்டு வேலை செய்றாங்க அதோட வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து எந்த உடற்பயிற்சி எதுவும் இல்லை அப்படி இருக்கும் போது இந்த நடனம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குனிஞ்சு நிமிந்து அந்த டான்ஸ் ஆடும் போது அவங்க ஒடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அது வந்து அவங்கள் ஆரோக்கியத்துக்கு அது நல்லதாக இருக்கும்